தமிழ் மொழி அப்படின்னாலே சிறப்பான மொழி தான் அந்த தமிழ் மொழியில் வந்து நிறைய சொற்கள் வந்து மாறுபட்டு காணப்படுது அதாவது ஒரு ஒரு மாநிலத்திலியும் ஒரு ஒரு மாவட்டத்திலியும் சொற்றொடர்கள் வந்து மாறுபட்டு காணப்படும் இப்போ வந்து திருவாரூர்னு எடுத்துகிட்டிங்கன்னால் அப்படின்னாக்கா தின கிண்ணத்தை வந்து அப்படி என்ன சொல்லுவோம் அப்படின்னா குழி அப்பம் அப்படின்னு சொல்லுவோம் டம்ளரை வந்து குவளை அப்படின்னு சொல்லுவோம் ரோட்டாவை வந்து சொம்பு அப்படின்னு சொல்லுவோம் நிறைய சுவாரசியமான விஷயங்கள்லாம் வந்து இப்போ தமிழ் மொழியில் இருக்குது அதுவும் இல்லாமல் அகல் விளக்கை வந்து அகல்னு சொல்லுவோம் குத்து விளக்கு அகல் விளக்கு காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்கை வந்து நல்ல விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிறைய அருமையான சொற்றொடர்கள்லாம் வந்து தமிழ் மொழியில் இருக்குது காமாட்சி விளக்கு அப்படினு சொல்றது வந்து நம்ப இப்போலாம் வந்து நல்ல விளக்கு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு திருவாரூர் மாவட்டத்தில் வந்து இப்படி தான் சொற்றொடர்கள்லாம் இப்படி தான் இருக்கும் மாறான பேச்சு வழக்காகவும் பேச்சு வழக்குலையும் கொஞ்சம் டிஃபரென்ட்டாக இது மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சதுனால்